என்னோட வொர்க்குக்கு அப்புறம் வேறு என்ன பொழுதுப்போக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னா ஃபேஸ்புக் மொபைல் யூஸ் பண்ணுவேன் அதில் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி ஸ்குரோல் பண்ணுவோம் யூடியூப்பில் நிறையா குக்கிங் வீடியோஸ் பார்ப்பேன் அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் காமெடிஸ் எல்லாம் பார்ப்போம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் பார்ப்போம் அதுக்கு அப்புறம் ஃபேமிலி கூட மூவிஸ் போகறது வெளியில போகறது பார்க்கு அந்த மாதிரி போகறது மூவிஸ் போனா அது அந்த மாதிரி போனா ஒரு ரொம்ப வொர்க்கு வொர்க்குன்னு ஓடிகிட்டே இருக்காமா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கும் ரிலாக்ஸாக இருக்கும்